இந்த செடி வைக்கிறக்குலாம் ஆலோசனை சொல்றதுக்குனே பெரிய மனுஷங்கள் இருக்கிறாங்கங்க அவங்ககிட்ட கேட்டுக்குவேங்க ஏன்னால் எங்கள் வீட்ல பார்த்திங்கன்னா அப்பத்தா ஆயா அம்மாயி இதுக்கு ஒரு குரூப்பே இருக்குதுங்க நம்மளுதில் இந்த செடி வைச்சா இந்த அன்றைக்கி வை இந்த மாதம் வை ஆடி மாதம் வையிம்பாங்க இல்லைனா சித்திரை மாதம் பட்டத்தில் போடு நல்லா வரும் அப்படிம்பாங்க அப்புறம் வெங்காயம் வைக்கிறக்கு இது ஒரு மாதிரி இருக்குது இதுக்கு தொண்ணூறு நாள் அதுக்கு நூற்றி எண்பது நாள் இதெல்லாம் பார்த்துக்கங்க கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பத்தே நாளில் வெளஞ்சு போய்ருங்க அதனால இதுக்குனு தனி ஆலோசனைக்கெல்லாம் ஆள் வேண்டியது இல்லைங்க நம்ம பெரியவங்க கேட்டு செஞ்சுருவோங்க